இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் வந்து இயற்கை வளங்கள் வந்து ஜாஸ்தியாகவே இருக்கு செம்மண் இருக்கு செம்மண்ணு செங்கல் சூளை அந்த மாதிரிலாம் ஜாஸ்தியாக பண்ணுறாங்க கிரானைட் இருக்கு கிரானைட்டில் வந்து இந்த மாதிரி டைல்ஸு அந்த மாதிரிலாம் இது பண்ணிட்டுருக்குறாங்க அப்புறம் களிமண்ணில் வந்து ச கார்த்திகை தீபம் பானைகள் இந்த மாதிரி இயற்கை வளங்கள் எல்லாம் நிறையா இருக்கு அப்புறம் இந்த தீ மண்ணுங்க வச்சு வளமான விவசாயமெல்லாம் நிறையா பண்ணுறாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா தென்னை மரம் வாழை மரம் இந்த மாதிரிலாம் மண்ணில் வந்து நிறையா தய இது பண்ணிட்டுருக்குறாங்க கார்த்திகை தீபம் வந்துச்சுன்னா கார்த்திகை தீபம் எங்கள் வீட்டுக்கெல்லாம் வந்து த மண்ணு பக்கத்துலயே இருக்கங்காட்டிக்கு கார்த்திகை தீபம் அழகான தீபங்கள் எல்லாம் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து நாங்களே போய் கடைகள் பக்கத்துலையே வந்து வாங்கிட்டுருக்குறோம் ஏன்னா பார்த்திங்கன்னா அந்த கார்த்திகை தீபங்கள் எங்கள் வீட்டுகிட்டயே தயாரிக்க அங்கே மண்வளம் ஜாஸ்தியாக இருக்கிறங்காட்டிக்கும் அந்த கார்த்திகை தீபங்கள் மண்பானைகள் நாங்கள்லாம் மண்பானையில் தண்ணி ஊற்றி வச்சு மண்பானையில் தான் தண்ணி கு குடிச்சிட்டுருக்குறோம் ஏன்னா அந்த மண்பானைகள் வந்து மண்பானையில் தண்ணி குடிக்கிறது வந்து நல்ல உடம்புக்கு நல்லது அதனால நாங்கள் மண்பானையில்தான் தண்ணி ஊற்றி தண்ணி குடிச்சிட்டுருக்குறோம் கார்த்திகை தீபங்கள் இதெலாம் யூஸ் பண்ணுற பொருட்கள் மண்வளங்கள் நிறையா இருக்கிறங்காட்டிக்கு தான் அதை நாங்கள் யூஸ் பண்ணிட்டுருக்குறோம்